அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி ரெண்டு பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருவத்தி மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி நாலு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு